எங்கள் கிராமத்தில் அழகான வயல் தோட்டம் காடை கௌதாரி கோழி நாய் பூனை மாடு பசு எல்லாம் இருக்குதுங்க கிராமத்தில் விவசாயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளையாடுறது நண்பன் கிட்டே பேசிக்கிட்டே விளையாண்ட்ருக்கறது கிராமத்தில் எப்பயுமே பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்ல விதமாக பேசுவாங்க எங்கள் மாமனுங்களைலாம் பார்ப்பேன் அங்கெல்லாம் போனேன்னா ஏ மாமா எப்படி மாமா இருக்கிற அப்டின்னுலாம் கேட்டுருக்குறேன் அப்புறம் அங்கே அங்கே அத்தை பிள்ளைங்கள்லாம் சூப்பராக இருக்கும் என்ன சொல்லி சொல்கிறதுன்னா அப்புறம் கிராமத்தில் விவசாயம் நல்லா பண்ணுவாங்க விவசாயத்தில் அரிசி கோதுமை இதெல்லாம் பயிரிடுவாங்க அந்த அந்த மாசத்தில் போனேன்னா வாய்க்கால் இருக்குது வாய்க்காலில் அப்படியே நீச்சல் அடிக்கிறது நீச்சல் அடித்து பழகறது இதெல்லாம் பழகலாங்க வாய்க்காலில் எப்பயும் போய் நீச்சல் அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பழகணும் ஏன்னா நண்டெல்லாம் இருக்கும் மீன் இருக்கும் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சி திங்கலாம் கொழம்பு வைக்கலாம் எங்கள் அத்தைக் கிட்டே சொன்னால் கொழம்பு வச்சு தருவாங்க மீனை பிடிச்சி அப்படியே உரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கிராமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆறு தான்ங்க ஆற்றுக்கு போனேன்னா மீன் பிடிக்கறது குட்டையில் குதிக்கிறது கிணத்துல குதிக்கிறது எல்லாம் பாக்கிற இடமெல்லாம் குதிக்கிறது தான்ங்க எப்போ பார்த்தாலும் நீச்சல் அடிக்கிறது தாவுகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட குதிக்கிறது கிராமத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கங்க நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியாதுங்க மக்கள் கிட்டே அதிகமாக பேசுறதை விட கிராமத்தில் நிறைய பேத்துக்கிட்டே நம்ம பேசலாம் அங்கே மாடு கௌதாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசுமாடு எருமை மாடு காளை மாடு இதெல்லாம் அங்கேயே இருக்கும் வித்தியாசம் வித்தியாசமா மாடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் நம்ம சிட்டியில் பார்க்கவா முடியுது கிராமத்தில் தான் பார்க்க முடியுதுங்க கிராமத்தில் பாக்கிற மாதிரி சிட்டியில் பார்க்க முடியாது ஆனால் கிராமத்தில் மாட்டு பாலு இதெல்லாம் அங்கெல்லாம் முறுக்கு நெய் முறுக்கு வடை லட்டு போண்டா ஜிலேபி எல்லாம் சுட்டு கொடுப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அத்தையெல்லாம் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க நான் சாப்ட்ருக்கிறேன் வடகம் இதெல்லாம் செய்யும்போது சூப்பராக இருக்கும்ங்க மக்கள் கிட்டே அதிகமாக பேசலாம் கிராமத்தில் விவசாயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே டேக்ட்ரு டிராக்கெட்ரு அப்புறம் மாட்டு வண்டி இதெல்லாம் பார்க்க முடியும் ஜல்லிக்கட்டெல்லாம் அங்கே நடக்கும் கிராமத்தில் அப்பப்போ நான் போய் பார்த்துட்டு வருவேன் அப்பப்போ லீவுக்கு வரும் போது அங்கே போய் பார்த்துட்டு வருவேன் சூப்பராக இருக்கும் கிராமத்தில் எப்பயுமே பிடிச்சதுன்னா தென்னைமரம் தென்னங்காய் தேங்காய் இதெல்லாம் அடித்து ஒடைச்சி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே கோயில்லாம் இருக்கும் கோயில்லலாம் சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதும்பாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும்